ஹலோ ஓலா டிராவல்ஸுங்களா நாங்க வந்து இப்படி ஒரு தூரமா ஒரு கல்யாணத்துக்கு போகணுங்க நீங்கள் வந்து எவ்வளோ ஆகும் ஒரு பத்து பேரு போகிறோங்க எவ்வளோ ஆகுன்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுத்துருவோம் ரொம்ப அதிகமா சொல்லாதீங்க நாங்கள் எப்போயும் டிராவல் பண்ணுறது தான் எப்போயும் வந்து உங்கக்கிட்ட தான் வாங்குறோம் எப்போயும் புக் பண்ணுறதே உங்கக்கிட்ட தான் அதனால கொஞ்சம் பார்த்து கம்மியாக சொல்லுங்கள் ஐயாயிருவாலாம் ரொம்ப அதிகங்க நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பார்த்து சொல்லுங்கள் எப்போயுமே நான் உங்களுது தான் போகிறோம் நாங்கள் இது வரைக்கும் மற்ற டிராவல்ஸை நாங்கள் புக் பண்ணதே இல்லை உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் நான் உங்களோடது தான் ஆர்டர் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியுங்க நீங்கள் இதுக்கு போயி இவ்வளோ அமௌண்ட் சொன்னால் எப்படிங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நிறையா பேரு வரோம் ஃபேம்லியா போகிறோம் கொஞ்சம் ரொம்ப தூரந்தான் அதுக்குன்னு நீங்கள் இவ்வளோ கேட்கூடாதுங்க நீங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட டைம் எங்கள் கூட தான் நாங்கள் உங்கள் கூட தான் வந்துருக்கோன்னு உங்களுக்கே தெரியுங்க கொஞ்சம் பார்த்து அமௌண்ட் சொல்லுங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ ஓகே தான் ஆனால் ரொம்ப அதிகமாக சொல்லாதீங்க சரிங்களா ஆ இந்த ஆ ஓகேங்க நாலாயிரத்தி நாலாயிருவா ஓகேங்க அதுதாங்க ஃபைனலு அது ஓகேங்க ஆ இப்போ நாங்கள் வந்து காந்திபுரத்தில் இருக்கோங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஆ ஏறிக்கலாங்க தேங்க்யூங்க